தமிழ்நாட்டில் நிறையா வரலாறுக்குது எப்படின்னா நிறையா ராஜாக்கள் ஆண்ட நாடு சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் எல்லாம் ஆட்ச்சி செஞ்ச திறம்பட ஆட்சி செஞ்ச நாடு பலாயிரம் கோயில்கள் சிவா விஷ்ணு ஆலயங்கள் கட்டிருக்காங்க அதில் தஞ்சை பெரிய கோயில் கங்கைகொண்ட சோழபுறம் பல்லவர்கள் உருவாக்கிய மகாபலிபுரம் இதுமாதிரி பழமையான கோவில்களே வரலாறுக்கு சாட்சியாருக்குது அது மட்டும் இல்லாமல் மலைகள் சதுரகிரி மல வெள்ளியங்கிரி மலை கொல்லிமலை கல்வராயன் மலை சேர்வராயன் மலை போன்ற மலைகளும் நிறையா அருவிகள் நீர்நிலைகள் எல்லாம் நிறஞ்சிருக்குது அதுமட்டும் இல்லாமல் தமிழ்மொழிக்குனு ஒரு சிறப்பருக்கு உலகத்தில் தோன்றிய முதல் மொழி தமிழ்மொழி என்ற சிறப்புக்குரியது இலக்கணம் இலக்கியம் தொல்காப்பியம் போன்ற போன்றவை உலகத்தின் பொதுமறையான திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் தோன்றிய நாடும் இதுதான் பாரதியார் பாரதிதாசன் கம்பர் போன்ற கவிஞர்கள் தோன்றிய நாடு தமிழ் நாட்டுக்கென்று பாரம்பரிய கலைகளும் இருக்குது பாரதநாட்டியாம் சிலம்பாட்டம் பொம்மலாட்டம் க கத்திச்சண்டை வாழ்ச்சண்டை போன்றவைகள்லாம் சிறப்பு வாய்ந்தது